எனக்கு வந்து அந்த ஓவிய தாக்கம் அப்படின்றது யாரால் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட பள்ளி பருவங்கள்லிருந்து ஓவிய ஆசிரியர் தான் அதற்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் வின்சென்ட் வான் கோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஆர்ட்டிஸ்ட் அவர் வந்துட்டு என்னென்ன இந்தமாதிரி டிராயிங் ஆர்ட்டிஸ்ட் அவரோடய டிராயிங்லாம் வந்து பார்க்க பார்த்ததுனால தான் எனக்கு வந்து அதன் மேல் அந்த டிராயிங் மேலேயே ஒரு தாக்கம் வந்துச்சு அதனால் டிராயிங் அதிகமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்துச்சு அதேமாதிரி ஸ்கூல் டைமில் வந்துட்டு எங்களோடய அந்த டிராயிங் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கை வந்துட்டு கரெக்டாக நல்ல கொஞ்சம் அடிப்பட்டிருக்கும் அதனால ஒரு கை வந்து இதாக தான் இருக்கும் லெஃப்ட்டு ஹேண்டில் தான் அவங்க வரைவாங்க அப்போவும் அந்த லெஃப்ட் ஹேண்டில் வரைகிறப்ப கூட அவங்களோட டிராயிங் வந்து அவ்வளோ அக்யூரட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு இந்த டிராயிங் மேலே ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது இப்போது நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நேச்சர் சீன்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்லாம் வந்துட்டு நான் வரைவேன் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தங்கள பார்த்து கூட அவங்கள அக்யூரட்டாக வந்து வரைகிற இது வந்து எனக்கு இருக்குது நான் அந்த மாதிரி பிராக்டீஸ் வந்து எடுத்துருக்கேன் இப்போது வந்துட்டு அதுக்குண்டான பயிற்சிலாம் எடுத்துருக்கேன் இப்போது வந்து டேரக்டாக ஒருத்தங்கள பார்த்து நான் டிராயிங் பண்றதுக்கும் எனக்கு என்னால் முடியும் நிறைய பேருக்கு டிராயிங் நான் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் கஸ்டமைஸ்டாக வந்து டிராயிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் அதுக்கு ஒரு செர்டெய்ன் அமௌண்டு வந்து சார்ஜ் பண்ணி நான் அந்தமாதிரி டிராயிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் அப்புறம் வந்துட்டு இப்போது கூட நான் வந்துட்டு எங்கள் டிராயிங் டீச்சர் வந்து பார்த்தேன் இப்போது அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருக்காங்க டிராயிங் இதுலேயே ஸோ இந்தமாதிரி நம்ம ஏன் டிராயிங் பண்ணக்கூடாது அப்படின்னு அன்றைக்கி நான் நினச்சதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து நான் டிராயிங் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு இந்தமாதிரி வேலை வந்து நான் இந்த டிராயிங் வேலையாக எடுத்து எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் இருந்துச்சு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா ஒருத்தங்கள பார்த்து நம்ம அதை வரைஞ்சி தரோம் அப்படின்ற வந்து ஒரு ஒரு கலை இல்லையா அது அவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து பிடிக்கணும் பிடிக்கும் அது வந்து அவங்க பிடிச்சு வாங்கிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு அதை வந்து நம்ம வர மற்றவங்களுக்கு வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால் வந்துட்டு சரி நம்ம டிராயிங் பண்ணி கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு நம்ம டிராயிங் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ள அதிகமாக வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரியான இரநூறுக்கும் மேற்பட்ட டிராயிங் வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது இப்போதும் வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியா ஆப்பில் வந்துட்டு நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அங்கே வந்துட்டு நான் இந்தமாதிரி டிராயிங் பண்ணி தரதுக்கும் அங்கே ஆட் கொடுத்து அந்தமாதிரி நான் பண்ணிகிட்டுருக்கேன் இந்தமாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து என்னை அந்த டிராயிங்கை வந்து விரும்ப வச்சுது மேலும் மேலும் வந்து டிராயிங்கில் வந்து ஒவ்வொரு இதாக நான் பண்ண ஆரம்பித்தது வந்து இதனால் தான் இதற்கு முக்கியக் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னோடய ஸ்கூல் டைமில் இருந்த டிராயிங் டீச்சரும் அப்புறம் இந்த வின்சென்ட் வான் கோ அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டும் தான்